அன்றாட உரையாடலில் தமிழ் மொழியில் மக்கள் பயன்படுத்துகிற சில சொற்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உடல் நலமா மனம் நிம்மதியாக இருக்கிறீர்களா எப்போது வருவீர்கள் நலமுடன் இருக்கிறீர்களா ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பிறர்களை விசாரிக்கிறது அன்றாட வாழ்வில் நிறைய மு மக்கள் பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளெலாம் நிறைய மக்கள் பயன்படுத்துகின்றன வழக்கு சொல்லில் சொற்கள்னு சொல்லும்போது எப்படி இருக்கிறீர்கள் உடல் நலமாக இருக்கிறதா அப்படி கேட்குறது தினமும் காலை காலையில் வேலைக்கு செல்கிறீர்களா எப்போது வருவீர்கள் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் மனைவி எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் நலமாக இருக்கிறார்களா வீட்டில் சந்தோஷம் நிகழ்கிறதா வீட்டில் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீர்கள் பய் குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் எந்த கல்லூரிகளில் படிக்கிறார்கள் பள்ளிகளில் படிக்கிறார்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்குறது இதுவே அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவருவரும் ஒவ்வொருவரை பற்றி கேட்பது அவர்களுடைய உரையாடல் சொல்லே இவ்வளோதான் இருக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாட்கிறார்களா அமைதியாக இருக்கிறார்களா என்பதை தான் அதிக கேள்வியாக கேட்கின்றனர் குழந்தைகள் சுட்டித்தனம் செய்கின்றனர் அதனால் தான் அந்த கேள்வியை கேட்கின்றனர்